நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது நியூஸ் சேனல்ஸ் இருக்குது தினத்தந்தி தினகரன் மாலை முரசு தினமலர் அப்பஸ்டிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது புதிய தலைமுறை சன் நியூஸ் ஜெயா நியூஸ் தந்தி டிவி அப்படிங்கிற மாதிரி நிறைய யு நியூஸ் சேனல்ஸ் இருக்குது ஸோ மெயினாக நம்ம நியூஸ் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸுனுடைய விஷயம் எய் மெயின் எயிம் என்னென்னு பார்த்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு அந்த நியூஸ நியூஸஸ்ஸ கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ஏ எல்லா சேனல்ஸுமே வந்து எல்லா நியூஸ் பேப்பர் ஹேண்டிலிஸ்ஸுமே ஒரு சமூக வலைதளங்களில் நிறையா பேஜஸ் அவங்களுடைய ப்ரொஃபைல் வச்சிருக்கனால நம்ம எல்லா நியூஸஸ்மே நம்ம ஈஸியாக அக்ஸஸ் பண்ணிக்க முடியுது நமக்கு ஈஸியாக கிடச்சிடுது நம்மளை வந்து சேர்ந்துருது ஸோ அப்படின்னு பார்த்துட்டீங்க என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்தெந்த நியூஸ் பேப்பர்ஸ் எந்தெந்த நியூஸ் சேனல்ஸ் படிப்பேன் அது ஏன் அப்படி ஏன் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் தனியாக படிக்கிறேன்னா ஒன்று அவைலபிலிட்டி நமக்கு எது ஈஸியாக கிடைக்கிது எந்த நியூஸ் பேப்பர் நமக்கு நிறையா கிடைக்கிது அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்னு கரெக்டான நம்பகத்தன்மையான நியூஸஸ் எதில் போடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அப்படி பார்த்துட்டோம்னா தினகரன் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தினகரன் தினத்தந்தி அண்டு புதிய தலைமுறை தந்தி நியூஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூஸஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த லைவ் நியூஸஸில் நேரலையில் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அவ்வ ளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட்றாங்க தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் இங்கிலீஷ் நியூஸஸ் எல்லாமே இருக்கு நியூஸ் பேப்ப இந்த நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் பேப்பரில் மூலிமா நம்ம வேர்ல்ட் வைட் நடக்கிற எல்லா நியூஸஸ்மே நமக்கு ஈஸியாக வந்து நம்மளை வந்து சேர்ந்துருது